பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விளையாட்டை ஊக்குவிக்க அரசு என்னென்ன பண்ணனும்ன்னா மாணவர்களை வந்து இப்போ மாவ பக்கத்து மாவட்டத்திலையோ இல்லை பக்கத்து மாநிலத்திலையோ நடக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு அவர்களை கலந்துக்க வச்சு அவங்கள நல்லா டெவலப் பண்ண வைக்கணும் அவர்களோடய ஸ்கில்ஸ்ஸை அப்புறம் வந்து அவர்களுக்குள்ளேயே விளையாட்டுக்கு நல்லா விளாடுறவங்களுக்கு வந்து ஸ்கார்ஷிப்ஸ் இன்டீஜூவலாக ஒரு டெவலப்மென்ட் ஈவன்ட்ஸ் இதைப்போல நிறைய இம்ப்ரூவ் பண்ணிணா அவங்க வந்து நல்லா இன்னும் திறமைய நல்லா கற்றுக்கிட்டு நல்லபடியாக விளையாடி நல்ல இடத்துக்கு வருவாங்க அது இல்லாமல் அந்த விளையாட்டு மூலயமா அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இதுப்போல விஷயத்தல்லாம் மேம்படுத்தினா ஸ்கூல் காலேஜ் பள்ளிக்கூடம் இதுபோல் இடத்துலலாம் வந்து நாம்ப விளையாட்ட ஊக்குவிக்கலாம் ஈஸியாக ஸோ நிறைய பசங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா கலந்துக்கிட்டு கலந்துக்கணும் ஆசையிலையே வந்து நல்ல பெரி அதிலையே முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நிறைய பேர் படிப்பாங்க விளயாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ நம்ப இதுமாரி விஷயத்தலாம் யூஸ் பண்ணி நம்ப ஈவன்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இதுப்போல விஷயங்களெலாம் நம்ப ஊக்குவிச்சால் நம்ப விளையாட்டை வந்து பள்ளி கல்லூரிகளில் ஈஸியாக ஊக்குவிக்கலாம்